வணக்கம் மேம் பையனுக்கு லீவ் வேணும் நெஸ்ட் வீக் வெள்ளிக்கிழமை மேம்

ராகுல் ராகுல் டென்த் டென்த் பி மேம் எஸ் மேம் புரியுது மேம் பட்டு எஸ் மேம் ஒரு மெரேஜ் அதுக்காக தான்

இல்லை மேம் ஒன் டே மட்டும் வேணும் ஏன்னா முக்கியமான ரிலேஷன் ஸ்பெஷல் கிளாஸ் கூட ஏதாவது இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க கேக்கறேன் மேம் இல்லை மேம் கேக்கறேன் மேம் அவன்ட்ட நான் எஸ் மேம் சரி நான் அவன்ட்ட பேசுறேன் மேம் ஒன் டே மட்டும் லீவு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் மேரேஜ் மேம் அதுக்காக தான்

ஓகே மேம் ஓகே மேம் ஓகே ஓகே தேங்க் யூ மேம்